ஹலோ ஆ அண்ணா டேக்ஸி அண்ணணா இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா எனக்கு தெரிஞ்ச அக்கா நம்பர் கொடுத்தாங்கண்ணா இந்த கார் டேக்ஸி கூப்பிட்டுக்கம்மா அப்படின்னாங்க நாங்கள் வந்து இப்போ முக்கியமாக வேளாங்கண்ணிக்கு போகணும் காலையில் சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் அங்கே இருக்கணுண்ணா எங்களை கூ கூட்டிக்கினு போக முடியுமா நீங்கள் வருவீங்களா ஆ ஆமாண்ணா அதுதான் ரோடுலாம் சரியில்லன்றாங்க எங்களை கரெக்ட் டைமுக்கு கூட்டின்னு போய் விட்டுரணும் ஏன்னா வயசானவங்க இருக்கறாங்க குழந்தைங்கள்லாம் சேஃபாக போகணும் எங்களை கரெக்டாக கூட்டினு போய் விட்டுருங்க அங்கே ஆ அப்படியா இல்லைண்ணா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா அமௌண்ட்டுலாம் ஆ என்னது ஏழாயிரரூபா ஆகுமா ஆஹான் அவ்வளோலாம் முடியாதுண்ணா கொஞ்சம் பார்த்து கம்மிப் பண்ணி சொல்லுங்கண்ணா ஆ அப்படிங்களா சரி சரி ஆனால் கரெக்ட் டைமுக்கு எங்களுக்கு அங்கே ரீச் ஆயிடுணும் ம் ஏன்னா மாஸ் பார்க்கணும் ஃபுல் மாஸ் எங்களுக்கு பார்த்தாகணும் குழந்தைக்கி முடி எடுக்கணும் அது வரைக்கும் ஓ சார்ஜு தான் சொல்கிறீங்களா வெயிட்டிங் சார்ஜு ஓகே ஓகே சரிண்ணா சரிண்ணா உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ஆறாயிரரூபா ஆ சரிண்ணா